ஹலோ எபிசி காலேஜ் ப்ரின்ஸ்பலுங்களா நான் வந்து தேர்ட் இயர் சிஎஸ்சி ஜெகனோடய பேரெண்ட் பேசுகிறேன் எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்லாயியாக இருக்கேன் இப்போது இங்கே கரூர்லிருந்து எனக்கு ஹைத்ராபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு அதனால நான் பையனை வந்து டிசி வாங்கணும் அதுக்காக பெ கூப்பிட்ருக்கேன் ஆ தேர்ட் இயர் படிச்சுட்ருக்காங்க இப்போ வந்து சிக்ஸ்த்து செமஸ்ட்ரு போயிட்டிருக்கு இல்லைங்க இனிமேல் தான் ஆரம்பி இனிமேல் தான் இல்லை இன்னும் சிக்ஸ் செம் இன்னும் முடியலை இல்லைங்க இல்லைங்க எல்லாமே ஆல் க்ளீயர் தான் பண்ணியிருக்கான் ஆ ஏதாவது ப்ரொஸீஜர் இருக்கா டிசி கொடுக்குறதுக்கு இல்லை கண்டிப்பா இல்லை கண்டிப்பாக இப்போது சுட்டிவேஷன் அப்படி இருக்குது நான் கண்டிப்பாக போயே ஆகணும் ஹைத்ராபாத்துக்கு பையனை இங்கே விட்டுவிட்டு போவது ரொம்ப கஷ்டம்ங்க ஆ இல்லை ஹாஸ்டல் இருக்குது ஆ இல்லைங்க அங்கேருந்து போய்ட்டு வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம் இப்போ லீவே விட்டாலும் பையன் இங்கே இருக்க முடியாது ஹைத்ராபாத் வர மாதிரிதான் இருக்கும் பையன் அது கஷ்டம்ங்க அங்கையே கூட்டி போவது தான் பெட்டர் நினைக்கிறேன் ஃபீஸ் வந்து பே ஆ எல்லாம் பண்ணியாச்சு வேணால் நாங்கள் ஒன் இயர் கழிச்சி இதும் பே பண்ணிடறோங்க கொடுத்துருங்க அப்படிங்களா சரிங்க நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் ஆனால் டிசி கொடுக்குற மாதிரி இருந்தால் என்னென்ன ப்ரொஸீஜர்ஸ் ஆமாம் ஒர்ஜினல் சர்டிவிகேட் எல்லாமே இருக்குது ஆமாம் ஆ சரிங்க லெட்ரு எழுதி கொடுக்கணும் எல்லாமே வாங்கி

ஆ சரிங்க ம் நன்றி